ஹலோ ஓலா நான் உங்கள் உங்கள் ஏஜென்சியில் நான் ஒரு கார் புக் பண்ணியிருந்தேன் என்னோட ஃபிளைட் வந்து சிக்ஸ் பிஎம் நான் ஃபோர் தேட்டீ பிஎம் கார் புக் பண்ணியிருந்தேன் ஆனால் உங்களுக்கு உங்கள்கிட்டேந்து கார் இன்னும் வரல என்னோடய ஃப்ளைட்டும் மிஸ் ஆகிடுச்சி இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க இந்த கம்ப்ளைண்ட்ட நீங்கள் அசப்ட் பண்ணிட்டு இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் இது மேலும் இந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும் ஓலா என்னோடய ஃப்ளைட்டு வந்து டென் நிமிட்ஸ் உங்கள் ஏஜென்ஸிலேந்து கார் லேட்டாக வந்ததுனால் என்னோடய ஃப்ளைட்டு மிஸ் ஆயிடிச்சி என்னை மாதிரி எத்தனை பேர் இது போல லேட் பண்ணியிருப்பீங்க இந்த தப்பை இனிமேல் பண்ணாதீங்க இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் எடுத்துகுங்க உங்கள் ஆப்பில் கம்ப்ளைண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அந்த ஆப்ஷன் பார்த்துட்டு தான் நான் இதில் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் இப்படி இருந்தால் பேமெண்ட்டும் கம்மியாக தானே பேமெண்ட்டை குறச்சி தர முடியும் அதுக்கு நீங்கள் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது பேமெண்ட்டு கரெக்டான பேமெண்ட் கேட்குறீங்க ஆனால் கரெக்டான டைமுக்கு மட்டும் வர மாட்டுறீங்க இப்போ ஃப்ளைட் விட்ட நான் இனிமேல் எப்போ ஊருக்கு போகிறது இனிமேல் டூ டேஸ் கழித்து தான் அங்க ஃப்ளைட்டு இந்த மாதிரி தவறை இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குங்க ஓலா தேங்க் யூ ஓலா